எங்கள் வீட்டில் பஞ்சாயத்து தண்ணி வாரத்துக்கு ஒரு முறை அதாவது ஞாயிற்றுக்கெழம காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் தண்ணி வரும் அப்போது என்ன பண்ணுவோம்னால் அந்த ஒரு வாரத்துக்கு திரும்ப அடுத்த வார ஞாயிற்றுக்கெழம தான் திரும்ப தண்ணி விடுவாங்க அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணீரை வந்து நாங்கள் எப்படி சேகரிப்போம் அப்படினா வெண்கல வெண்கல குடம் செம்பு குடம் அப்புறம் பித்தளை அண்டா இதில் தான் நாங்கள் வந்து சமையலுக்கும் குடிக்கிறதுக்கும் சேகரிப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா செம்புத்தண்ணியில் செம்பில் பாத்திரத்தில் நம்ப குடிக்கிறதுனால் நமக்கு வந்து உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அதில் மினரல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நம்ம நம்ம குடிக்கிற தண்ணி நார்மல் தண்ணியில் வந்து இருக்கிற வந்து உப்புக்களை வந்து செம்புப் பாத்திரம் வந்து சுத்தீகரித்திரும் அதனால் நான் செம்பு தான் யூஸ் பண்ணுவேன் செம்பு பாத்திரம் பித்தளை வெண்கலம் இது தான் யூஸ் பண்ணுவேன் ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணீரை அதில் வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்குவேன் அந்த அந்த பாத்திரங்களை வந்து நான் வந்து கெமிக்கல் பவுடர் போட்டு வெளக்க மாட்டேன் புளியும் உப்பும் மட்டும் போட்டு வெளக்கிட்டு சாம்பல் சாம்பல் இல்லை அப்படினால் மண் போட்டு சுத்தமாக வெளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி பிடிப்பேன் அந்த தண்ணியை பிடிக்கிறப்ப பார்த்திங்கனா வடிகட்டியை பயன்படுத்துவேன் வடிகட்டி வந்து எப்படி பயன்படுத்தணும்னால் ஸ்டார்டிங்லலாம் வொயிட் கலர் துணி போட்டு பிடிப்பேன் இப்போ வந்து வடிகட்டியே வந்து வாங்கி ப்ளாஸ்டிக்கில் கிடைக்கிற வடிகட்டியே வாங்கி பயன்படுத்திட்டுருக்கேன் தண்ணி பிடிச்சி வச்சேன்னா மூடி வச்சிருவோம் மூடி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான பூச்சும் இல்லாமல் அந்த பூச்சி வந்து முட்டை வைக்கிறது அந்த கொசு வந்து முட்டை வைக்கிறது அதல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படினால் நமக்கு எந்த விதமான தீங்கும் உடம்புக்கு வரக்கூடாது அப்படினால் நாம் வந்து அதை மூடி வச்சு பாதுகாத்து ஒரு வாரத்துக்கு தேவையான தண்ணீரை பாதுகாக்குறதுனால் பாதுகாத்து வைக்கிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கெழம வரைக்கும் அதை பயன்படுத்துவோம்